கிளாஸ்க்கும் வீடியோ கால் கிளாஸ்க்கு கொரோனா டைம்மில் கிளாஸ்க்கு கா இது தான் வீடியோ கால் கிளாஸ் தான் கூகுள் மீட் மூலமாக அப்போ கிளாஸ்லாம் நல்லாவே புரிஞ்சிச்சு கிளாஸ் யார் யார் ஸ்டூடண்ட்னு தெரிஞ்சிக்க முடியாத போது வீடியோ நல்லா யூஸ் ஃபுல்லாக இருந்துச்சு மேம்க்குலாம் ஸ்டாஃப்க்குலாம் அப்போ எங்களுக்கும் இவங்க தான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த ஸ்டாஃப் தான் அப்படின்னு தெரிஞ்சிக்கவும் ஈஸியாக இருந்துச்சு நல்லா புரியும்படியுமும் இருந்துச்சு எல்லாருக்கும் தெளிவாக சொன்னாங்க ஆடியோ வீடியோ எல்லாமே க்ளியராக இருந்துதுன்னு சொல்லலாம் நல்ல யூஸ் ஃபுல்லாக இருந்துச்சு கிளாஸ்ஸு குற சொல்லுற அளவுக்கு எதுவும் இல்லை விரும்பாத அளவுக்கு அதில் எதுவும் இல்லை நல்ல எல்லாமே க்ளியராக புரியும் படி வீடியோ ஆடியோ எல்லாமே தெளிவாக இருந்ததுனால கிளாஸ்ஸும் நல்ல படியாக புரிஞ்சிச்சு இப்போ இந்த கா வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் கொரோனோ டைம்மில் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹெல்ப் ஹெல்ப் ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம்